சேலம் மாவட்டத்தில் மிக பழைய கல்லூரிகள் மிக தெளிவாக செயல்படக்கூடிய கல்லூரிகள் இருக்குது எடுத்துக்காட்டாக சோனா பல்கலைக்கழகங்கள் சோனா தொழில்நுட்ப கல்லூரி சோனா க கலைக்கல்லூரி ஆகியவை மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந் வந்து கொண்டு இருக்கின்றது பள்ளி மற்றும் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இதெல்லாமே அனைத்தும் நல்ல விதத்திலையே வந்து செயல்பட்டுக்கொண்டு இருக்கின்றது இவர்களோடய மாணவர்களோட ஒரு படி தரம் உயர்வதற்குண்டான விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள்லையும் இருக்குது இப்பொழுது வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் சேலத்தில் சோனா தொழில்நுட்ப கல்லூரி சோனா கலைக்கல்லூரி போன்றவை போன்ற அவர்களோடைய பணிகள் அளப்பரிய பணிகளாக உள்ளது மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கும் ஆராய்ச்சிகளுக்கும் உட்படுத்த கூடிய அமைப்புகள்லையும் மிகப்பெரிய பங்குகளை அவர்கள் வைத்து கொண்டு இருக்கின்றனர்